இப்போ வந்துகிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் அப்படினு பார்த்தோம் அப்படினா அழகப்பா பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் அப்படினு பார்த்தீங்கன்னா அதோட செர்டிஃபிகேட்டே ஒரு வேல்யூ தான் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு செர்டிஃபிகேட் இன்டர்வியூக்கு போகிறோம் கொண்டுய வைக்குறோம் அப்படினா அதோடய மதிப்பு அ அது தனி மதிப்பு அந்தளவுக்கு இருக்கும் கோச்சிங்கு ஸ்போர்ட்ஸு எல்லாமே ஒரு நல்ல டீச்சர்ஸு ட்ரைனிங் டீச்சர்ஸு இது எல்லாமே ஒரு நல்ல ஆக்ட்டிவிட்டிஸ் எப்படி சொல்றது எல்லாமே அதர் ஆகிட்டிவிட்ஸ் எல்லாமே அற்புதமாருக்கும் அவ்ளோ ஒரு அருமையான பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம்